வணக்கம் என் பெயர் பாண்டியன் நான் சென்னை பல்லாவரம் பம்மல் நான் ஞாயிற்றுகிழமை அன்று உங்கள் நிறுவனத்தில் ஒரு கேப் ஃபுக் பண்ணியிருந்தேன் காரணம் என்னென்னா நாங்கள் குடும்பத்தோடு திருப்பதி கோவிலுக்கு போகிறதா ப்ளான் செஞ்சு நான் அதை உங்கக்கிட்டே தான் நான் ஃபுக் பண்ணியிருந்தேன் அப்போது உங்கள் நீங்கள் உங்கள் சாய்ஸ் கொடுத்திங்க எங்கக்கிட்டே அஞ்சு டிரைவருங்க இருக்காங்க உங்களுக்கு எந்த ட்ரைவர் வேணுமோ அவங்கள நீங்கள் தேர்வு செஞ்சு சொல்லிட்டிங்கன்னா அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஓய்வு கொடுத்து அவங்க உங்கக்கூட அனுப்பி வைக்கமுடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திங்க நான் அஞ்சு டிரைவரையுமே விசாரித்து எந்தெந்த ட்ரைவர் எப்படி எப்படி என்னென்றதை விசாரித்து நான் ஒரு டிரைவர தேர்வு செஞ்சுருந்தேன் நான் அந்த டிரைவர தேர்வு செஞ்சதுக்கு காரணம் என்னென்னா அவருக்கு மது புகை அதிகமான அதிக நேரம் தொலைப்பேசியில் தொடர்பு கொண்டு பேசுவது வீட்டிற்கு அதிக நேரம் தொலைப்பேசியில் வண்டி ஓட்டிக்கொண்டு பேசுவது இது போன்ற பழக்கங்கள் எதுவும் இல்லை என்பதை நன்கு அறிந்த பின்பே அந்த டிரைவரை நான் தேர்வு செய்தேன் நான் ஏன் இது இவ்வாறு தேர்வு செய்தேன் என்பது தெள்ளத்தெளிவாக அனைவருக்கும் புரியும் இருப்பினும் நான் கூற வேண்டியது என்னுடைய கடமை ஏன்னென்றால் அவர் எங்களை பாதுகாப்பாக அழைத்துச்செல்வார் பாதுகாப்பாக விழுந்து அழைத்து வருவார் என்ற ஒரு நம்பிக்கை இந்த அவர் நடந்துக்கும் பாத்திரத்தில் உள்ளது இதை கருத்தில் கொண்டு தான் நான் அந்த டிரைவரை தேர்வு செய்தேன் அவர் நாங்கள் இன்று கிளம்பும் நேரம் ஆகியும் இன்னும் எங்களது தொலைப்பு எண்ணை தொலைபேசியில் நாங்கள் அழைத்த போது அவர் எங்கள் தொலைப்பை எங்கள் தொலைத்தொடர்பை எடுக்கவில்லை ஏன் அவர் எடுக்கவில்லை எதனால் எடுக்கவில்லை என்பதை உங்கள் நிறுவனம் அவருக்கு அவருக்கு அழைப்பிலையோ இல்லை வேறு எதுவும் அழைப்பு எண் இருந்தால் அதன் மூலமாக அழைத்தோ இல்லை அவரது இருக்கும் இடத்திற்கு சென்று அவர் ஏன் எடுக்கவில்லை என்பதை ஆராய்ந்து எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தவும் காரணம் என்னவென்றால் இது போன்ற முக்கியமான நிகழ்வுக்கு நாங்கள் ஒரு மனதளவில் நாங்கள் இந்த ட்ரைவர் தான் என்று தீர்மானித்த பின்பும் உங்கள் ஏஜென்ஸி ஏன் இவ்வாறு நடந்துக்கொள்வது என்பதை எண்ணி நாங்கள் மிகுந்த வருத்தத்தை எங்கள் குடும்பம் மொத்த குடும்பமும் மிகுந்த வருத்தத்தில் உள்ளது இது போல் டிரைவர்கள் அழைப்பை எடுக்காமல் இருப்பதால் எங்களுக்கு மிகுந்த மன உளைச்சல் வருகிறது மீண்டும் நான் ஒரு உங்களிடம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் இதுபோல் எந்த மற்ற எந்த டிரைவரும் இதுபோல் செய்ய வேண்டாம் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தும் அறிவுறுத்தும் கடமை உங்களுக்கு உள்ளது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு எனது இந்த சிரமத்தை பூர்த்தி செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்